இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஏழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பத்தொன்போது மே ரெண்டாயிரத்தி அஞ்சு